ஹலோ எப்பா ஈவெண்ட் மேனேஜர் பேசுகிறேன்ப்பா அப்பா இதுப்பா ஒரு மேரேஜ் ஒன்று இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது ஒரு நூற்றம்பது பேர் வராங்களாமா அது வந்து திடீர்னு புக் ஆயிடுச்சு அதுதான் என்ன அரேஞ்ச்மெண்டு எப்படி முடியுமா நம்மளால் பண்ண முடியுமா இல்லைல்லப்பா நம்மக்கிட்ட இந்த ஆள் ஆட்களெலாம் வந்து ரொம்ப சார்ட்டேஜாக இருக்காங்க ஒரு கொஞ்சப் பேர் தான் இருக்காங்க இப்போது ஃப்ரீயாக அதுதான் மேனேஜ் பண்ணிப்பீங்களா ஆள் ஏதாவது போடணுமா ஓகே ஓகேப்பா இப்போ நூற்றம்பது பேருக்கு வந்து சாப்பாடெல்லாம் சொல்லியிருந்தாங்க அது எப்படிப்பா நம்ம ஆள் வச்சு பண்ணிடலாமா இல்லை ஏதாவது ஹோட்டல் பார்த்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாமா ஆ ஆ ஆ

ஓகே ஓகேப்பா இல்லைப்பா கஸ்டமர் வந்து வெஜிடேரியனாமா அது அவங்க வந்து ரொம்ப ப்யூர் வெஜிடேரியன் எதிர்பார்க்குறாங்க ஒரு பால் கூட அவங்க சேர்த்திக்க மாட்டாங்களாமா ஆ அந்த மாதிரி கேட்கறாங்க ஓகே இல்லைப்பா அது இன்னும் ஒரு வாரத்தில் முகூர்த்த நாளெலாம் வேறு வருது பூ விலலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த டெக்கரேட் வேறு நல்லா க்ராண்டா பண்ணுன்றாங்க அது எப்படி பண்ணுறது அது ஏதாவது ஆள் அரேஞ்ச் பண்ண முடியுமா ஓகேப்பா ஓகே ஓகேப்பா சரிப்பா இப்போ எல்லாம் பேசியாச்சு இந்த டீஜே மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடுங்கப்பா இந்த லாஸ்ட் டைம் சொதப்புன மாதிரி சொதப்பாமல் இந்த டைம் வேறு யாரையாச்சும் ஒரு அரேஞ்ச் ஓகேப்பா ஓகேப்பா தேங்க்ஸ்ப்பா சரி பார்த்துப்ப இல்லைப்பா அதை பத்திரமா ஓகே தம்பி